இந்தியாவில் ஃபேஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க ஏன்னா இந்தியாவே ஃபேஷன்னாக தான் இருக்குது பேஸிக்காக ஃபேஷன் அப்படிங்கறது எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு போட ஒன்றுமே இருக்காது அவன் இருக்கிறது போட்டு வருவான் அது வந்து நாளைக்கு ஃபேஷன்னாக மாறிடும் ஒருத்தனுக்கு அவசரத்தில் துணி கிழிஞ்சிருக்கும் ஏதாச்சும் அயர்ன் பண்ணும் போது துணி கரிஞ்சிருக்கும் அது அவசரத்தில் போட்டு போவான் அது ஃபேஷன்னாக மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஃபேஷன் வந்து கண்டுபுடிச்சிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது நம்ம எது போட்டாலுமே ஃபேஷன் தான் இப்போ பேண்ட்டை வந்து ஒரு சைடு கிழிச்சிவுட்டாலும் ஃபேஷன்னு இன்னொரு சைடு ஏற்றிவிட்டாலும் ஃபேஷன்னு ஸோ இந்த காலத்தில் எல்லாமே ஃபேஷன் தான் ஸோ இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஆக்வோட்டாக இல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் எல்லாமே ஃபேஷன் கேட்டகிரி ரொம்ப அன்நெசசரியாக ட்ரெஸ் போட்டு மற்றவங்கள கன்சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மத்தவங்களை ரொம்ப ட்ஸ்ட்ரப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வேறு கேட்டகிரியில போயிரும் ஸோ இந்த மாதிரி பல ஃபேஷன் வந்து இந்தியாவில இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக ட்ரெண்டிங்கில என்ன இருக்குது அப்படின் பார்த்திங்கன்னா பேஹி பேண்ட்டு அப்பறம் நிறையா சர்ட்ஸ்லாம் இருக்குது பேஹி சர்ட்ஸ்ஸு இந்த சர்ட்ஸ்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்பையும் எங்கள் பையனோ போட்டு வந்தாங்க கேரளா பையலோக கேரளா கேரளா பையலுகளுக்குலாம் எப்படி அது கிடைக்குதுனே தெரியல பேஸிக்காக நான் காலேஜ் படிக்கும் போதெலாம் கேரளா பாய்ஸ் நிறையாப்பேர் இருப்பாங்க கேரளா பாய்ஸ் பீகார் பாய்ஸ் எல்லாம் கொலிடாக தான் படிப்போம் ஸோ இப்போ வந்து கேரளா பாய்ஸ் வந்து பேஸிக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டங்க் கலர் பேஹி அப்பறம் சட்டை வந்து ஒரு ஜீன்ஸ்ஸு ஜீன்ஸ் சட்டை இதை போட்டு உள்ளார அதுக்குள்ளே ஒரு கோட் போட்டு மேலே ஒரு கோட்டு உள்ளே ஒரு கோட்டு எப்படி போடுவானுவன்னே தெரியாது ஆனால் போட்டு வருவானோவோ ஸோ இதை போட்டு வந்து மேம் கிட்டே திட்டு வாங்குவானோ இந்த மாதிரி எதுக்கு போட்ரானோன்னே தெரியல ஆனால் பார்க்க வந்து போடுறதுக்கு எப்படி இருக்கும் என்னான்னு தெரியல ஆனால் பார்க்க வந்து ஒரு ரக்கடான ஒரு ஃபீல்லு அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நிறையா நான் பாரத்துருக்கேன் பேஸிக்காக ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஸோ அந்த மாதிரி பேஸிக்காக நம்ம வந்து ட்ரெஸ்ஸு பார்த்து வச்சு மத்தவங்களை வந்து நம்மளை கணிக்கிற அளவுக்கு நம்ம போடணும் ஸோ பேஸிக்காக நம்ம ஃபேஸை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம ட்ரெஸ்ஸு அவுட்டர் லுக்கு இப்படி தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்ஸை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லுற வாய்ஸ்ஸு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஓகேவாக போட்டிருக்க உடையை தான் ஃபஸ்ட்டு இது வந்து நாகரிகத்தை இப்போ மாத்திகிட்டு இருக்குது தமிழ் பண்பாட்டில் வந்து முன்னாடியெலாம் வேஷ்டி கட்டுவோம் இப்போ யாருமே அதை கட்டுறது இல்லை எல்லாமே மறந்து போச்சு ஸோ அது மாதிரி தான் இப்போ உள்ள எல்லா ட்ரெஸ்ஸுமே சும்மா எடுக்கிறோம் போடுறோம் ரெண்டாம் நாளே கிழிஞ்சிடுது மறுபடியும் வாங்குகிறோம் போடுறோம் கிழிஞ்சிடுது தைக்கிறோம் மிஞ்சி போனால் பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து தைக்கிறோம் போடுறோம் தைக்கிறோம் போட்டுறோம் கிழியிற வரைக்கும் போடுறோம் அது கிழிஞ்சதுக்கு அப்பறம் போட்டு போனால் ஃபேஷன்னு இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு பொருளும் மாறிகிட்டு இருக்குது எனக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஹி பேண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பேஹி பேண்ட்டுன்னா ஒன்றும் இல்லைங்க அது வந்து எப்பவுமே அப்பா போடுற பேண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் பேஹி பேண்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு சைஸு பெருசாக இருக்கும் ஆனால் ஹிப்பு மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் ஸோ இது வந்து பேஹி பேண்ட்டு அப்பறம் ஒரு டெனிம் சட்டைன்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை ஜீன்ஸ்ஸு பேண்ட்டை நீங்கள் சட்டை மாதிரி தைச்சிங்கன்னா அதுதான் டெனிம் பேண்ட்டு டெனிம் பேண்ட்டை வந்து நீங்கள் எந்தளவுக்கு கிழிச்சி அதை சட்டை மாதிரி தைக்கிறீங்களோ அதுதான் டெனிம் சர்ட் ஓகேவா அதை வந்து இப்போ வந்து டெனிம் சர்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பொருளை நான் வாங்கினது இல்லை பேஸிக்காக அப்படி வாங்கணும் அப்படின் நெனைச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படிங்கற ஆன்லைன் வெப்சைட்லாம் இருக்குது நீங்கள் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம் இல்லைனா தெருவுக்கு நாலு கடை இருக்குது ஃபேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கின்னே நிறையா கடை இருக்குது அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கிழிஞ்சி போன பேண்ட்டு இந்த மாதிரி நாருநாராக போனது நூல்நூலாக இருக்கிற சட்டை அப்புட்டிலாமே வெலை அதிகமாக தான் இருக்கும் உருப்படியா இருக்கிற சட்டை எதுவுமே வெலை கம்மியாகவே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது ஸோ சட்டங்கிறது பார்த்தோன்னே ஒரு அப்ரோச் தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங் வந்து சரியாக போகிற மாதிரி தெரியல மேபி ஃப்யூச்சரில் இது ஒரு ஆக்ட்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் இதுக்கெலாம் ஆக்ட்டு கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இது அவரவர் உரிமை மற்றவங்கள காயப்படுத்தாத நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆக்ட்டு கிடையாது ஸோ பேஸிக்காக நம்ம போகிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணுவோம் நம்ம நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோவ் பண்ணுறதுக்கு